பதிமூணு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ஒன்று இரண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது ஏழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ஒம்பது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு